திருப்பூர் மாவட்டத்து மக்கள் வந்து உள்ளூர் போக்குவரத்துக்காக அதிகமாக ஆட்டோ ரிக்ஷாக்களை தான் பயன்படுத்துவதாக இருக்கிறது ஏனெனில் அந்த பஸ் போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகமாக சில கிராம பகுதியிலேயோ இல்லை சில டவுன்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கோ பெரும்பாலுமான பஸ் பஸ் அப்படிங்கிறது வந்து வருவதில்லை பேருந்து சேவைகள் அதிகமாக இருக்கிறதில்ல மக்கள் வந்து அன்றாட தேவைகளுக்காக ஒரு பணிக்கு போகணும் ஒரு விஷயங்களுக்காக போய்ட்டு வரணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஆட்டோக்களை மட்டும் எதிர் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இல்லைன்னா ஷேர் ஆட்டோ வசதிகளை மட்டும் எதிர் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதற்காக போக்குவரத்திற்கு தினசரி வந்து அவங்க வந்து அவங்க எதை வந்து என்ன சேவைகளை அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா ஒரு வாடகை கார் மாதிரியான சேவைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துவிட்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக் கூடிய அரசாங்க பேருந்துகளை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளூரில் உள்ளூர் உள்ளூர் பேருந்துகளை வந்து ஒரு டவுன் அப்படிங்கிற இடத்துல நின்று விடாமல் ஒரு கிராம பகுதிகளுக்கும் உள்ளே வரணும் அதற்கும் இந்தந்த நேரங்களுக்கு பேருந்து சேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் பேருந்து சேவைகள் கொண்டு வருவது ஆட்டோ ரிக்ஷாக்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குவது அதுக்கப்பறம் வாடகை கார்கள் மாதிரியான சேவைகள் இந்த மாதிரியான சேவைகளை கொண்டு வந்தால் அவங்களுக்கு போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாமையும் ரொம்ப எளிதில் அவங்களுடைய நேரங்களையும் மிச்சப்படுத்தி எளிதில் போக்குவரத்து செய்வதற்கு முடியும் என்று நினைக்கறேன்